நான் வந்து வரைய கத்துக்கினதுன்னு பார்த்தோன்னா வந்து நான் வந்து பள்ளி பருவத்தில் தான் கற்றுக்கிட்டேன் எனக்கு வந்து அந்தளவுக்கு வரையிறது வராது என்னோட தோழி தான் வந்து நல்லா வரைவாங்க சூப்பராக வரையுவாங்க அவங்க எது எப்படி பார்த்து வரையிறேன் சொன்னாலும் அந்தளவுக்கு அழகாக வரையுவாங்க இது எனக்கு வரைஞ்சி கொடுன் சொன்னால் நம்ம சொல்கிறது நம்ம ஒரு படத்தை காட்டி இதை வரைஞ்சி கொடுன் சொன்னோன்னா அவங்க வந்து அப்படியே ப வரைஞ்சிக் கொடுப்பாங்க அவங்க எனக்கு வந்து அப்போ தான் வந்து வரைகிறதுக்கான ஒரு ஆர்வம் எனக்கு அதிகமாக வந்துச்சு நம்மளும் சரி வரைஞ்சி பார்க்கலாம் முயற்சி பண்ணலாம் நம்மளுக்கும் வரும் அப்படின்ற எண்ணத்தில் நான் போய் கேட்டேன் என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட அவங்களும் வரைய கற்றுக் கொடுத்தாங்க அப்போ தான் நான் வரைய கத்துக்கிறேன் நல்ல படியாக வரையணும் அப்படின்னா ஒரு சிறப்பான ஒரு வ படம் வரைகிறவங்கிட்ட தான் நம்மளால் கற்றுக்க முடியும் படம் நம்ம எப்படி வேணுணா வரையலாம் ஆனால் ஒரு முறையான ஒரு படத்தை வந்து வரையணும் அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு ஓவியர்களால் மட்டுந்தான் வரைய முடியும் அதனால் நம்ம அவங்கக்கிட்ட கத்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா வந்து ஒரு சிறப்பான முறையில் நம்ம கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அவங்கக்கிட்ட போய்ட்டு கற்றுகிட்டோன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வரைகிற வா வரைகிறதுல பார்த்தோன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதை பார்க்கும்போதே இந்தளவுக்கு வரைஞ்சிருக்காங்க இந்தளவுக்கும் அவங்க வந்து வரையிறாங்கன்னா வந்து அவங்களோட ஆர்வமும் அவங்களோட முயற்சியுந்தான் காரணம் அப்படின்றது நம்மளே தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா பார்த்தோன்னா அது பார்க்கும்போது நம்மளுக்கு அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கும் சூப்பராக வரைஞ்சிருக்காங்க நல்லா அருமையாக இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ளே வந்து தோணும் நம்ம அவங்கக்கிட்ட நம்ம வந்து அதை சொல்லிக்குவோம் நீங்கள் நல்லா வரைஞ்சிருக்கிறீங்க அப்படின்றது இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி பருவத்தில் வந்து படம் வரைகிற பசங்களுக்கெலாம் வந்து ஒரு காலேஜுக்கு அடுத்த கட்டம் போகிறோம் அப்படின்னம்போது இதன் மூலியுமாக இது வந்து ஒரு திறமை தானே அந்த திறமைக்காக காலேஜை வந்து அவங்க மேலே மேலே படிக்கிறதுக்கு இது கொஞ்சம் உதவியாக இருக்கும் அவங்களுக்கு அவங்க பள்ளியில இருக்கம்போது அவங்க ஆசிரியர்கள்லாம் வந்து உதவி பண்ணுவாங்க இதன் மூலியமா ஒரு ஊக்குவித்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்றதால அவங்க வந்து கல்லூரிக்கு போகும்போது இது ஒரு உதவியாக இருக்கும் அவங்களுக்கு படிக்கிறதுக்காக அவங்க உதவி பண்ணுவாங்க அவங்களுக்காக வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க பண்ணுற ஒரு ஓவியம் அப்படின்னம்மோது அதை வந்து மதிக்கணும் நம்ம அதை மதிச்சால் மட்டுந்தான் நம்மளால வந்து நம்மளுக்கு வரும் அது நம்மளுக்கு வரும்போது அது புரியும் இதுக்கு வந்து இன்னும் எவ்வளோ பண்ண வேண்டியது இருக்குது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இதை வரைகிறதுக்காக அப்படின்ற ஒரு அண் எண்ணம் ஓவியம் வரைகிறதுலாம் வந்து சாதாரண விஷயவுமே இல்லை அது ஒரு தனி திறமை அது எல்லாருக்குமே வந்துவிடாது அது அதனால வந்து ஓவியம் பண்றவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி பா அவங்க ஓவியம் பண்றாங்கன்னா அதை வந்து நாலு பேருக்கு தெரிய வைக்கணும் எதோ ஒரு உதவி நம்மளால ஒரு உதவி தெரிய வைக்கணும் அது அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அவங்களோட திறமையை நாலு பேருக்கு நம்ம சொல்லி தெரிய வைக்கிணும் அப்படின்றதால நம்மளுக்குள்ள ஒரு எண்ணம் தோணும் அவங்களோட திறமையை பார்த்து அந்தளவுக்கு இருக்கும் அவங்களோட படம் நம்மள பேச வைக்கும் வரை வரைகிறது அதனால ஓவியர்கள்லாம் வந்து சொல்ல போனால் தனி திறமை அது ரொம்ப பெரிய திறமை அது